ஹலோ ஹலோ ஹலோ ஆமாங்க சார் இங்கே வந்து வெஜ்ஜு ஐட்டம் எல்லாமே இருக்குங்க சார் வெஜ்ஜு வந்து பாலோப் ப்லாவ் ரைஸ்ஸு ஆ இப்ப பட்டர் பன்னீர் மசாலா இந்த நாணு ம மஷ்ரூம் மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் இருக்குது சார் மஷ்ரூமில் நூடுல்ஸ்ஸு எல்லாமே எல்லா ஐட்டமும் கிடைக்கும் ஆ எல்லாமே

சாப்பாடெலாம் அதெலாம் நல்லா இருக்கும் சார் எல்லாம் வெஜ்ஜு தான் ப்யூர் எல்லாமே தரமானதாக பண்ணியிருக்குறோம் ஆமாம் நீங்கள் என்ன இது என்னென்ன ஐட்டோம் கேட்கறீங்களோ அத்தனையும் வந்து தரமான முறையில் நல்ல ப்யூர்லி வாட்டரில் தான் பண்ணியிருக்குறோம் பண்ணுறது ம் ஆ செஞ்சுக் கொடுப்போம் சார் நீங்கள் வந்து இங்கே வந்து க வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆடர் கொடுக்கலாம் ஆமாம் நீங்கள் எந்த எ ஆ ஆ எல்லாமே கொடுப்போம் நாங்கள்

ஆன்லைனில் ஆ அதுவும் உண்டு ஆன்லைனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன டைமிங் அதெலாம் சொன்னீங்கன்னாக்கா அதெலாம் ஆடர் கொடுத்தா அந்த டைமிங்க்கு நாங்கள் எல்லாத்தையும் அனுப்ச்சு வைச்சுருவோம் நீங்கள் என்னென்ன ஐட்டம் கொடுக்குறீங்களோ அதில் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்துற சொல்லிவிடுங்க என்னென்ன வர்ணும் எத்தனை எத்தனை வேணும் எத்தனை பேருக்கு வேணும் அது கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் அந்த ஐட்டம் ஃபுல்லாவே நாங்கள் அனுப்பி விட்டுருவோம் ம் சார் தரமானதாக இருக்கும் ஆ அதெலாம் எல்லாமே ஆ எல்லாமே இருக்குது ம் வெஜ்ஜு நூடுல்ஸ் வந்து சும்மா சா இப்போ ப்ளேட்டில் அது மாதிரி எப் எப்படி இருக்குதோ அதுக்குத் தகுந்த மாதிரி பண்ணுறதுக்கு ச சாதாரணமாக நீங்கள் பார்சல் அப்படி பண்ணுறதா இருந்தாக்க கொஞ்சம் அதிகப்படியாக வரும் ம் ஆ குறைப்போம் சார் நீங்கள் வந்து அதிகமாக அது பெரிய ஆடராக இருந்தாக்க நாங்கள் பண்ணித் தர்றோம் இப்போது இந்த பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாக்க ஒருத்தருக்கு க கல்யாணம் அப்படின்னாக்க கொஞ்சம் இது பண்ணிக் கொடுப்போம் குறைச்சிக் கொடுத்துருவோம் ஆ ஆ சரிங்க

சரிங்கங்க ஆ வந்து பாருங்க ஓகேங்க